இப்போது தமிழ் மக்கள்ன்னு பார்த்தீங்ன்னா வைச்சுக்கோங்க தமிழ் வந்து நம்மளுக்கு உயிர் மூச்சு அந்த தமிழை நம்ம எங்கயுமே விட்டு கொடுக்கக்கூடாது எந்த ஒரு மொழி வந்தாலும் அதை நம்ம விட்டே கொடுக்கக்கூடாது ஆங்கிலம்கிறது அறிவே தவிர நம்ம மொழி இல்லை ஆனால் நம்ம தமிழ் மொழியே தவிர நம்ம அறிவு இல்லை நம்மளுக்கு நம்ம மொழிதான் வேணும் ஸோ நம்ம நம்ம தமிழர்கள் வந்துட்டு எந்த ஊருக்கு போனாலும் நான் தமிழன்டா நான் தமிழன்டா அவர்கள் உரிமையை இப்போ பொங்கல் எடுத்தால் பொங்கல்கிறது அவ்வளோ ஒரு ஆடம்பாரமான விழா அந்த விழாவில் தமிழர்களோட திருநாள் அந்த விழா நம்ம மேக்சிமம் பார்த்தோம்னா தமிழர்களோட திருநாள் அப்புறம் நம்ம உழவுக்கு கொண்டு போகிற உழ நம்மள நம்மளுக்கு உழைக்கிற மாடுகள் கால்நடைகள் அதுக்காக நம்ம வந்து சாமி கும்பிட்றோம் ஆனால் அது தமிழர் திருநாள் அந்த பொங்கல் அப்படின்னாவே ஒரு புது மகிழ்ச்சிதான் அந்த மகிழ்ச்சியை நம்மளால எப்படி எக்ஸ்பென்சிவ் பண்ணுறதுன்ற ஒரு இது இருக்குது அதுதான் நான் சொல்ல வரது இப்போ எப்படி இருக்கோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே நம்ம தமிழ் நம்மளுக்கு எல்லாமே அடுத்தவர்களுக்கு காட்டும் அதுதான் நீ எப்படி வேணால் இருந்துக்கலாம் ஆனால் நம்ம தமிழன்கிற இதில் ஒரு ஒற்றுமை வேணும் அதுதான் நம்ம இந்தியர்கள் தங்கள் மொழியை வச்சு வெளிப்படுத்துகிறாங்க நாங்கள் தமிழன்டா எங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு சண்டை இருந்தாலும் நாங்கள் தமிழ் என் அடையாளம் இதுதான் நான் பேசுவேன் நான் தமிழ்தான் பேசுவேன் வேறு மொழி கொடுத்தாலும் நான் பேச மாட்டேன் இதுதான் நான் அப்படின்ற ஒரு கெத்து தமிழ்கிட்டதான் இருக்குது தமிழ் மக்களும் அவங்க அடையாளத்தை இப்படிதான் உரிமைப்படுத்துகிறார்கள் என்பதை தெளிவாக புரிகிறேன்